அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது